பாடும் போது மூச்சு கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணும்னா நிறைய பிரீதிங் எக்சசைஸ் வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம டெய்லியும் வந்து எந்த அளவுக்கு பாடி பாடி இருக்குமா அந்தளவுக்கு சரளமாக வந்து பாட வரும் ஃப்லோவா ஃபுளூயன்ட்டாக வந்து பாடுகிறதுக்கு வரும் நிறைய புதுப்புது ராகம்லாம் வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணால்தான் கடைசியில் வந்து ப்ரத் கண்ட்ரோலோட நிறைய நேரம் வந்து பாடுகிற மாதிரி இருக்கும் நம்ம ஓப்பன் ரோட்டில் பாடி பிராக்டீஸ் பண்ணால் தான் வந்து நல்ல ப்ரத் கண்ட்ரோல் கெடைக்கும் இதே நம்ம ஒரு சிங்கரோடய வாய்ஸை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி பாடுனோம்னா அவங்களோட இதுதான் வருமே ஒழிஞ்சு நம்மளுக்கு வந்து பரத் கண்ட்ரோல் இருக்காது கொஞ்ச நாளில் அந்த வாய்ஸ்சும் வந்து போயிரும் நம்மளோட ஓன் வாய்ஸில் பாடி பிராக்டீஸ் பண்ணும்போது தான் வந்து உன்மேலே பரத் கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளோட ஒரிஜினல் பாட்டுப்பாடுற வாய்ஸ்சும் வந்து என்னென்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரொம்ப நாள் பிராக்டீஸ் அப்புறம் வெளிய வரும்